பறவைகளுக்கும் தொண்டு நிறுவனம் தேவை ஒவ்வொரு பறவையும் அது காட்டில் கொண்டு போய் விதையெல்லாம் போடுது அது விதையெல்லாம் முளச்சி மரமாகுது அந்த மரத்தையும் பார்க்கறதுக்கு பறவைக்கெல்லாம் வந்து தொண்டு நிறுவனம் அவசியம் தேவை எந்த பறவையும் அடிக்கக்கூடாது அடித்தோம்னா காடு உற்பத்தியாகாது பறவை அழிக்கிறதுக்கு நிறையா பேரிருக்காங்க இந்த கவட்டை குச்சியால் வந்து அடிச்சு அதை சுட்டு தின்கிறதுக்கெல்லாம் ஆளுங்கள் நிறையா பேரிருக்காங்க அதனாலே பறவை அழிக்காம அந்த தொண்டு நிறுவனம் கண்டிப்பாக அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும்